எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன்குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதில் தோசை வச்சு சாப்பிடுறது அதைவிட ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைல வந்து ரசம் வச்சு ரசம் சாப்பாடில் ஃப்ரை வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நெத்திலி கருவாடில் அந்த ரசம் இட்லி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் மீனு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது எனக்கு பிடிச்ச உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தோசைன்னா எப்படின்னா நெய் தோசை ரொம்ப பிடிக்கும் அதுக்கூட பொடி வச்சு சாப்பிட்றது அதோடய ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டிப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் நல்லா தோசையை மொறு மொறுன்னு ஊற்றிட்டு அதில் பொடியை தூவிட்டு அப்படே சாப்பிட்றப்ப அந்த ஒரு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு தோசை ரொம்ப பிடிச்ச சாப்பாடு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரை ரொம்ப பிடிக்கும் எல்லா கீரையும் ரொம்ப பிடிக்கும் ஏன் கேட்டால் அது உடம்புக்கு நல்லா இருக்கும் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் டைஜிஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கீரை வந்து வீக்ஸ்லி எப்படி எது கிடைக்குதோ யாரு எப்படி கொடுத்தாலும் டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன் கீரையை பொறுத்தவரைக்கும் சாப்பிட்டுடுவேன் ஏன்னா எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும் அது மற்றவங்களுக்கு நல்லதுன்றதுனால் சொல்கிறதுன்னு கிடையாது எல்லாரும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபுட்டு அதனால் கீரை ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும்